விவசாயம் மீன் பிடிக்கிறதுன்னா நம்ம இப்போ வந்து மீன் மீன் வந்து இப்போது நம்மளுக்கு பண்ணை நம்ம மீன் விவசாயம் மீன் பிடித்தல் இப்போ நம்ம போனால் அங்கே ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறோம் இல்லைன்னா இங்கே இப்போ நம்மளுக்கு எல்லாமே இங்கேயே கிடைக்கிறது அது ஒரு மீன் பிடித்தல் கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தின்னா முன்னேயெல்லாம் நம்ம வந்து பால் இங்கே கொண்டு வந்து கொண்டு வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு ஊத்திட்டுருப்பாங்க இப்போ அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து பால் வீட்டுக்கு அங்கே பண்ணையில் போய் நம்ம வாங்கிக்கிறோம் அது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அங்கே போய் பால் வாங்கிக்கிறோம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது விவசாயங்கிறதை பாத்தோமுன்னா நம்மளுக்கு வந்து இந்த தொழில்நுட்ப இது வந்து விவசாயம் நம்ம இந்த செடிகள் வைக்கிறோம் வைக்கிறோம் இப்போல்லாம் மருந்தெல்லாம் வந்து முன்னே நம்ம கைலேயே அடிப்போம் இப்போ இந்த ட்ரோன் மூலிமா வந்துடுச்சி அது நம்மளுக்கு ஒரு யூஸ்புல்லாக இருக்குது அது நல்லா இதாக இருக்குது நம்மளுக்கு அதை பற்றி ரொம்ப யூஸ்புல்லாக இருக்குது ட்ரோன் மூலம் மருந்து அடிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்ல யூஸ்புல்லாக இருக்குது அது ஒரு இது